புகைப்படம் எடுப்பதில் வந்து எனக்கு பெருசாக ஒன்றும் பயிற்சியெலாம் கிடையாது சின்ன தான் அதேமாதிரி புகைப்பட கலைஞ்ர்சல வந்து திறமையானவங்க வந்து என்னை இன்ஸ்பையர் பண்ணவங்க வந்து இன்றைக்கு வந்து இந்தியாவுலேயே வேர்ல்டு வைட் ஃபோட்டோகிராஃபர் வந்து சொல்லுறவங்க வந்து ஒரு தமிழர் வந்து அவங்க வந்து ராதிகா அப்படின்ற வந்து ஒரு பெண்மணிதான் அவங்க வந்து நிறைய விலங்குகள் அவங்களுடைய அந்த லைவ் ஃபோட்டோஸ்லாம் எடுப்பாங்க அதெலாம் நான் வந்து கூகுள்ல பார்த்துருக்கேன் அந்த ஃபோட்டோஸ்லாம் கூட நான் மொபைல்ல வந்து ஸ்கிரீன்ஷாட்டாக வச்சிருக்காங்க இப்போல்லாம் வந்து அவங்களுடைய ஃபோட்டோ தான் வந்து நம்ம மே ஆ ஆட்டோமெட்டிக்லாக மேனுவலாக இல்லாமல் ஆட்டோமெட்டிக்கல் ஸ்கிரீன்ஷாட்லியே வந்து அவங்க எடுத்த ஃபோட்டோஸ்லாம் நிறைய மொபைல்ல நான் பார்க்க அந் பார்த்துருக்கேன் அந்த ராதிகான்றவங்க தான் வந்து அந்த ஃபோட்டோகிராஃப்ஸ் தமில்நாட்டிலேயே வந்து இந்தியாவின் வந்து வனவிலங்கு இப்போது ஃபோட்டோ எடுக்கிறதுல ஃபஸ்ட்ல இருக்காங்க இப்போத்தைக்கு அவங்களுக்கு வந்து இப்போகூட ஒரு சிறந்த புகைப்பட கலைஞர்னு சொல்லி இந்தியாவில் வந்து ஒரு முதன்மை அவார்ட் கூட அவங்க வாங்கியிருக்காங்க அதேமாதிரி பாலுமகேந்திரா வந்து முதல் முதல்ல வந்து ஃபோட்டோ எடுக்க தான் வந்து ஆரம்மிச்சாரு அதிலேருந்து அவர் வந்து சினிமாத்துறை அதன் மே மூலமாக போயிருப்பாங்க பாலுமகேந்திராவுடைய அப்பாவும் வந்து ஒரு கேமரா தான் மொதல் முதல்ல அவர் வாங்கிக் கொடுத்தாரு அந்த கேமரா தான் வந்து அவரை வந்து பிற்காலத்தில் வந்து ஒரு பெரிய டைரெக்டர் ஆகுறது அப்படின்னு வந்து அவர் நிறைய பேட்டிகள்ல கூட சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் புகைப்படக் கலைஞர்கள் வந்து ஒரு ஒரு ஒரு ஒரு உளவியல் ரீதியாக வந்து நல்ல ஒரு மனசில் வந்து இருந்தால்தான் வந்து அது வெளிப்படையில வருகின்றமாரி தான் வந்து இருக்கும் சினிமாவுடைய முன்னோடி அப்படின்னா அதுக்குவந்து புகைப்படங்கள் அப்படின்னு தான் சொல்லணும் நம்ம இன்றைக்கி வீடியோ அப்படின்னு நம்ம பார்க்குற சினிமா எல்லாமே வந்து அறுபது எஃப்டிஎஸ் அப்படின்னு சொல்லுற அறுபது புகைப்படங்கள் கொண்டதுதான் வந்து ஒரு ஃப்ரேம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த அறுபது ஃபோட்டோஸையும் வந்து நம்ம ஒரு செகண்ட்ல அறுபது எஃப்டிஎஸ்ஸாக ஓடவிட் விட் விட்டு பார்த்தோம்னா அப்போது நடக்கிற இந்த ஆக்ஷன்ஸ் தான் வந்து ஒரு சினிமாவில் நம்ம வீடியோவை நம்ம பார்த்துட்டுருக்குறோம் இதுதான் வந்து புகைப்படத்தை வந்து அதனால் வந்து புகைப்படங்கிறது வந்து நல்லது அப்புறம் வந்து லியோனோடோ டாவின்சி வந்து ஒரு புகைப்படத்தை வரைஞ்சாரு அவர் வந்து புகைப்படம் எடுக்கலை கேமரா கிடையாது ஆனால் அது வரைஞ்ச ஒரு புகைப்படம் இருக்குது அதுதான் வந்து மோனாலிசா அப்படிங்கிற ஒரு புகைப்படம் அந்த புகைப்படத்தில் வந்து ஒரு ஒரு கற்பனையான ஒரு பெண்ணை வந்து வரைஞ்சதா நிறைய பேர் சொன்னாங்க ஆனால் சம்திங் அதை வந்து உண்மையா பொய்யான்னு எனக்கு தெர்யல ஏதோ ஒரு அட்வகேட்டுடைய மனைவியைதான் வந்து ஃபோ வரைஞ்சாரு அப்படின்னு வந்து ஒரு வதந்தி இருக்குது அது எந்தளவுக்கு உண்மைன்னு எனக்கு தெர்யல அதுதான் வந்து மோனாலிசாவுடைய புகைப்படம் அது எந்த நாட்டில இருக்குதுன்னு சரியா எனக்கு ஞாபகம் இல்லை அதுக்கப்புறம்